ஆ வாங்க என்ன வேணும்ங்க என்ன பழம் வேணும்ங்க

என்னென்ன பழம் வேணும்ங்க ஆப்பிள் இருக்குது ஆரஞ்ச் இருக்குது அன்னாசி பழம் இருக்குது கொய்யா பழம் இருக்குது கொய்யா பழம் இருக்குது பைனாப்பிள் இருக்குது இன்னும் பழம் பார்த்திங்கனா தர்பூசணி இருக்குது இன்னும் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது கிவி பழம் இருக்குது ட்ராகன் இருக்கு திராட்சை இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வருது உங்களுக்கு என்ன பழம் வேணும்

ஆப்பிள் காஷ்மீர் ஆப்பிள் வாங்குனிங்கனாக்கா எரநூறுபா வரும் கேஜி பன்னீர் திராட்சை வாங்குனிங்கனாக்கா ஒரு நூற்றைம்பதுரூவா வரும்ங்க கருப்பு திராட்சை வாங்குனிங்கனாக்கா நூறுரூவா வரும்ங்க மாதுளம்பழம் வந்து எரநூற்றைம்பது ரூபாங்க வேறு வெரைட்டி பார்த்திங்கனா ஸ்ட்ராபெரி இருக்குது இன்னும் பழம்லாம் பார்த்திங்கனாக்கா இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது உள்ளே சுற்றி பாருங்கள் நல்லா ஜென்யூனு இல்லைங்க அதிகமாக எடுத்திங்கனாக்கா ஏதோ ஒரு பத்து பர்சன்டேஜு ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கலாங்க ஏன்னா ரேட்டுலாம் குறைக்க முடியாது ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கனா நல்லா ஜென்யூனாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கனா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் அதேதான் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் பார்த்திங்கனாக்கா ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் பார்த்திங்கனாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷாயிருக்கும் குவாலிட்டியாயிருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாகவும் இருக்கும் எல்லாமே வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து டைரெக்ட்டா வந்து ஆர்கானிக் ஃபுட்டு மாதிரி வந்து எந்த உரமும் அதிகமாக கலப்படம் இல்லாத இதுவாக வைச்சிருக்கோம் சாப்பிட்றதுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுங்க ஒன்றரை ஒன்றரை ஒன்றரை கேஜினாக்கா என்னென்ன பழம் வேணும்ங்க ம்

சரிங்க எல்லாம் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்திங்கனா ஒரு பத்து கேஜி பக்கம் வருதுங்க ஒரு பத்து கேஜி வருதுனாக்கா ஆவரேஜ் ரேட் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா பக்கம் வரும்ங்க

கம்மி பண்ணுறதுனா அதான்ங்க அதிகமாக எடுக்கும்போது வந்து ஒரு பத்து பர்சன்ட் பண்ணலாங்க நீங்கள் மொத்தமே பத்து கேஜி தான் எடுத்துருக்கீங்க கொறைஞ்சபட்சம் ஒரு பாக்ஸ் பார்த்திங்கனா முப்பது கேஜி வரும்ங்க ஆ முப்பது கேஜி எடுத்திங்கனாக்கா ஏதோ அந்த பத்து பர்சன்ட் பண்ணி கொடுக்கலாங்க நீங்கள் பத்து கேஜி தான் பண்ணியிருக்குறீங்க அப்படின்னும்போது அதுக்கு தகுந்தமாதிரி தான்ங்க பண்ண முடியும் ம் சரிங்க அதுக்கு தகுந்தமாதிரி தான்ங்க பண்ணிட்டுருக்குது ம் சரிங்க டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு வந்து ஆள் இல்லைங்க ஏன்னா இங்கேயே வந்து கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கிறதுனால கரெக்டாக பண்ண முடியாதுங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேங்க ஏன்னா எங்களுக்கு வந்து வாடிக்கையாளர் தான்ங்க ரொம்ப முக்கியங்க ஆ இது வந்து நீங்கள் ஃபோன் மூலிமாவே பேசிட்டுருக்குறீங்க பணம் எப்படி கொடுப்பீங்க டைரெக்ட்டா வர்றீங்களா சரி சரிங்க சரிங்க நீங்கள் டைரெக்ட்டா வாங்கங்க வந்துவிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இன்னும் எதா ஒருசிலது இருக்கும் ம் அதையும் பார்த்து சேத்து பேக்அப் பண்ணிக்குவிங்க ஏன்னா நல்ல நல்ல விசேஷம்னு வேறு சொல்லியிருக்கிங்க எக்ஸ்ட்டா ஏதாவது தேவைப்பட்றதா இருந்தால் கூட வாங்க்குவிங்க ஓகேவா ம் சரிங்க பாருங்கள் ஆ ஓகே ஆ சரிங்க நல்லதுங்க